தமிழ் எனக்கு அவ்ளோவாக வராது நானு ஸ்கூல்லலாம் உருது ஸ்கூலில் தான் படிச்சேன் உருது தான் எனக்கு நிறையா எழுத படிக்கலாம் தெரியும் ஆனாலும் நான் தமிழ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிருக்குறேன் ஆனால் முடியல எழுத மாட்டேன் எனக்கு எழுதலாம் தெரியாது படிக்க மட்டும் தான் இப்போ இப்போ கற்றுகிட்டேன் அதுவும் வீட்டில உக்காந்து தான் நான் பார்த்து கொஞ்ச கொஞ்சமாக படிச்சு கற்றுக்கிட்டேன் எட்டாவது வரைக்கும் இங்கே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் தமிழில் அதில் இல்லை ஒரு சப்ஜெக்ட்டு இருக்கும் இருந்தாலும் சொல்லித் தர மாட்டாங்க அதனால் நான் சரியாக படிக்கல தமிழ் எனக்கு வராது வராது வீட்டில தான் உக்காந்துட்டு கொஞ்ச கொஞ்சமாக படிச்சு பேப்பரெல்லாம் படிச்சு எல்லாம் படிச்சு தமிழ் கொஞ்சம் கற்றுக்கின்னேன் அதுக்கப்பறம் தமிழ் ஆனாவே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சிர்மம் தான்